ஹலோ ஹலோ ஆட்டோ டிரைவருங்களா ஆ என் ஃபோன் அங்கே ஆட்டோலேயே மிஸ் பண்ணிட்டங்கண்ணா இப்போ நான் வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க ஃபோன் தான்ணா நான் வாங்கி பேசிட்டுருக்கேன் ஆ ஆமாங்ண்ணா அந்த ஃபோன் வேணுங்கண்ணா எவ்வளோ தூரம் போயிருக்கிறீங்க ஆ அவ்வளோ தூரம் போய்ட்டிங்களா ஆ சரிங்ண்ணா அண்ணா எனக்கு அந்த ஃபோன் கொண்டு வந்து தர முடியுமா ஆமாங்ண்ணா ஆமாங்ண்ணா கொண்டு வந்து தாங்கண்ணா நீங்கள் இறக்கி விட்ட இடத்துல தான்ணா நிற்குறேன் அந்த மூக்கனூரில் அந்த விநாயகர் கோயில் கிட்ட இறக்கி விட்டிங்கள்ல ஆ ஆமாங்க ஆ அந்த இடம் தாங்க அந்த இடம் தான் நின்னுட்டுருக்குறேன் நீங்கள் கொண்டு வந்து கொடுங்கண்ணா ஆமாங்க அதுக்கு வேணுணா சர்விஸ் சார்ஜ் வேணுணா நூறோ இரநூறோ தரறேன்ணா வாங்கிக்கலாம் சரிங்களா ஆமாங்ண்ணா கொஞ்சம் கொண்டு வந்து தாங்கண்ணா தந்துட்டு போங்கண்ணா ஆ சரிங்ண்ணா சரிங்ண்ணா வச்சிடுங்ண்ணா